ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உன்ன என்ன உதவி தேவைப்படுது ஓகே மேடம் இப்போ வந்து கொடைக்கானல் போனீங்கனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேரு மேடம் போகிறீங்க ஓகே மேடம் இப்போ எட்டு பேரு போகிற மாட்டம் நாங்கள் வந்து ஒரு காரு அரேஞ்ச் பண்ணிடுவோம் மேடம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபை தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறோம் மேடம் எதுக் எதுக்கு இந்த ஃபை தௌசண்ட்னால் உங்களுக்கு வந்து அந்த ஃபை தௌசண்ட்யில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிரும் என்னென்னனா உங்களுக்கு ட்ராவல்க்கு உள்ள சார்ஜு அதுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணி கொடுத்துருவோம் சாப்பாடும் புக் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா ஆ ஓகே மேடம் இப்போ வந்து டிஸ்கவுண்ட்டு ஆ ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் எட்டு பேரு போகிறதுனா மொத்தமாக ஒரு ஃபாட்டி தௌசண்ட் வருது மேடம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும் பண்ணலாம் மேடம் அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது நார்மலாகவே கம்மியான காசில் தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் மேடம் ஆ நீங்கள் எப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மேடம் இந்த நம்பருக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் மேடம் இப்போ வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுல வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் இப்போ கொடைக்கானலில் எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி காட்டிடுவோம் மேடம் என்னென்ன இடம்னா உதாரணத்துக்கு இந்த டால்பின் ஹௌஸ்ஸு குணா கேவு இந்த மாட்டம் ஏகப்பட்ட இடங்கள் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டிடுவோம் மேடம் ஓகேவா மேடம் அதே சமயம் அப்புறம் வந்து உங்களுக்கு சாப்பாடும் நாங்கள் வந்து அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் மேடம் நீங்கள் உங்களுக்கு புக் பண்ணிருக்க ரெஸார்ட்டிலயே நாங்கள் வந்து சாப்பாடும் அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுப்போக உங்களுக்கு வேறு எதுவும் நீங்க எக்ஸ்ட்டா வாங்கணும்னால் நீங்கள் வந்து தனியாக தான் நீங்கள் வாங்கிகணும் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக பண்ணிடலாம் மேடம் நீங்கள் ரெண்டு நாளாக இருந்தாலும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்டன் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் மேடம் பண்ணிடலாம் மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் எப்போ போகிறீங்கனு எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா மேடம் ஓகே மேடம் வேறு எதுவும் உங்களுக்கு ட டவுட் இருக்கா மேடம் ஆ பண்ணுங்கள் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ ஆ தேங்க் யூ